நம்ம இப்போ வந்து கிராமத்து சைடு இருக்கிறதுனால ஒரு பிரச்சினைங்கம் போது அந்த பிரச்சினைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் போனால் சீக்கிரம் சரி நடை அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் இருந்துக்கிறாங்க அதே சிட்டி சைடாக இருந்தானாக்கால் உடனுக்கு உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுக்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் வந்து நம்ம கிராமத்து சைடும் வரணும் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கணும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கணும் அதுக்கு வந்து நம்ம இப்போது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதையை வந்து எழுதி ஒரு எழுதி கொடுத்தோம் அப்படினா அதுக்கு உண்டான பொறுப்பான ஆளுகள் வந்து பார்த்து அது நடவடிக்கை எடுத்து இதையை வந்து ஒரு வாக்கிலோ ஏதோ ஒன்று வைச்சும் கூட பேசி அதையை முயற்சி பண்ணால் அதுக்கு தகுந்த ஏற்பாடு நம்மளுக்கு கிடைக்கும்